இந்தியருக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் மொழிங்கறது ரொம்ப முக்கியத்துவம் கொழந்தைங்க சின்ன கொழந்தையிலருந்து பிறந்ததோன்னையே நம்ம மொழியில் வந்து அ னா அப்டிங்கிறது நம்ம தமிழ்ல தான் எழுதி கொடுக்கிறோம் அப்புறம் அம்மா அப்படின்னு தமிழ்ல தான் நம்ம சொல்லி தர்றோம் குழந்தைங்களுக்கு பிறந்தோடனேயே ஒரு வயசுலேயே அதனால தமிழ் வந்து ரொம்ப முக்கியம் மற்ற நாட்டில் வந்து எங்கே போனாலும் தமிழ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியாது எல்லா மொழியுமே கற்றுக்க முடியும் ஆங்கிலமோ ஹிந்தியோ மத்த எல்லாமே அந்தந்த மக்கள்ட்ட கற்றுக்கலாம் படித்துக்கலாம் தமிழ் வந்து எல்லாத்துக்கும் வராது பிறந்ததுலருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் தமிழ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஸ்கூல்லேயே தமிழ் தான் முதல் பாடமாக இருக்குது தம் தமிழ் வந்து தமிழை வந்து எங்கே வேணுனாலும் பேச முடியாது தான் இருந்தாலும் ஆங்கிலம் வந்து எல்லா இடத்துலேயுமே பேசலாம் எங்கே போனாலும் தமிழ் வந்து கஸ் கஷ்டமான மொழின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழை மட்டும் பேசினா பேசிட்ருக்கோம் கொழந்தைகளுக்கும் தமிழ் தான் நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம்